எங்கள் பகுதி மக்கள்லாம் வந்து பயணிக்க விரும்புற எடங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோடை வாழ் இடங்களான ஊட்டியும் கொடைகானலும் தான் ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏன் அது அதற்காக காரணம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோடை வாழ் வாழ்விடத்துக்கு தகுந்தாப்ல சூழல் இருக்கும் அதாவது பிளேஸ் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் கொஞ்சம் ந நல்லாவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமான ரோஸ் கார்டன் இருக்கு தொட்டபெட்டா இருக்கு டீ எஸ்டேட் இருக்கு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு காமராஜ இதெல்லாம் வந்து சுற்றிப்பாக்கணுன்னு ஆசைப்படுவாங்க இது இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா ஊட்டி மலை ரயில் ஊட்டி மலை ரயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போகணுன்னு மக்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க ஸோ அது ஒரு காரணம் அதே மாரி கொடைக்கானல் ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கமலஹாசன் அவர்கள் நடிச்ச குணா படம் வந்து அங்க தான் எடுத்தாங்க அந்த குணா குகை அப்படின்றது அங்க தான் இருக்கு ஸோ அதனால் அவங்க வந்து போகணுன்னு விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் மக்கள் வந்து அதிகமாக போவாங்க அது வந்து தஞ்சை பெரிய கோவில் இது வந்து நம்ம ராஜராஜசோழன் அவர்கள் கட்டின கோவில் இது வந்து இதோட இதுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கு அது என்னன்னா கோபுரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எந்த பக்கமும் விழாது இதான் இதோட பெரிய சிறப்பம்சம் அதுவும் இல்லாமல் இந்த கோபுரத்தோட அடி மட்டும் பார்த்திங்கன்னா எரநூற்றி பதினேழு அடி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உ உயர்ந்த கோபுரத்தில் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் இருக்கு அது ஒரு விஷயமாக கருதப்படுது அதனால வந்து மக்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாம பழனி முருகன் கோவிலுக்கும் போணுன்னு ஆசைப்படுவாங்க அதாவது நம்மளோட நேர்த்திக் கடன எதாவது இதை வேண்டி பேசிச்சு வேண்டுன நேர்த்திக்கடன் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பாத யாத்திரை வந்து போவாங்க அதற்காக மக்கள் வந்து அங்கே போகணுன்னு ஆசைப்படுவாங்க